எங்கள் தாய்மொழியில் வந்துட்டு எப்போவுமே புத்தகம் வந்துட்டு நிறையவே படித்துருக்கோம் தாய்மொழி அல்லால் பிறமொழி அப்படின்னா வந்துட்டு ஆங்கிலத்தில் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு புத்தகம் வந்துட்டு படிக்கிற பழக்கம் இருக்குது அதில் ஒன்று என்னென்னால் சேத்தன் பகத் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு எழுதின புக்கு எ கேர்ள் இன் எ ரூம் ஒன் நாட் ஃபைவ் அப்படின் சொல்லிட்டு அது வந்துட்டு சேத்தன் பகத் எழுதினது அதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னால் வந்துட்டு ஒரு அந்த கதை திருப்பியும் வந் அந்த கதை கருவே வந்துட்டு எப்படின்னா ரொம்ப மர்மமான முறையில் அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி இறந்தாங்க அந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் படிக்கப் படிக்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரி நம்மளை வந்துட்டு அ அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின் சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் நான் எனக்கு அந்த புத்தகம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு தாய்மொழியில் வந்துட்டு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக படிக்கணும் அப்படின் சொன்னேங்கன்னால் நான் வந்துட்டு பகவத்கீதை அந்த புக்கை அந்த புத்தகத்தை வந்துட்டு நான் வந்துட்டு பரிந்துரை செய்வேன் ஏன் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு சொன்னது அதில் நிறையா வாழ்க்கைக்கான தத்துவங்கள் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு இப்போ அதுவும் இல்லாமல் வந்துட்டு அங்கே எல்லோருமே பார்த்தீங்னா வந்துட்டு இப்போ பைபிளோ குரானோ அவுங்கவங்க மதத்துக்காரங்க வந்துட்டு அதை கண்டிப்பாக படிச்சிடுறாங்க பட் ஆனால் வந்துட்டு பகவத்கீதை அப்படின் வரும்போது அதை படிக்கிறவங்களோடய எண்ணிக்கை வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றது என்னுடைய இது அதனால வந்துட்டு கண்டிப்பாக பகவத்கீதை வந்துட்டு படிக்கணும் அதில்இருக்கிறத வந்துட்டு எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அதை அனுபவிக்கணும் அப்படின் சொல்லிட்டு நான் சொல்லுவேன்